எல்லார் வீட்லேயுமே வந்துட்டு கல்யாணம் பிறந்த நாள் அப்படின்னா சிறப்பாக தான் கொண்டாடுவாங்க அதேபோல் தான் எங்கள் வீட்லேயும் பிறந்த நாளை ரொம்பவே சிறப்பாக கொண்டாடினாங்க அந்த அனுபவம் எங்கிட்ட இருக்குது யாருடைய பிறந்த நாள் அப்படின்னா என்னுடைய அக்காவோடய பிறந்த நாள் தான் இப்போ தான் அவங்களுக்குப் பிறந்த நாள் முடிஞ்சது எப்படி கொண்டாடினோம் அப்புடின்னு சொல்கிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு அவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அவளுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்துட்டு விஷ் பண்ணாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கறவங்க கால் பண்ணி விஷ் பண்ணாங்க அடுத்த நாள் ஏழு மணிக்கு எழுந்திருச்சால் அப்போ வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா அவளுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் கல்லூரி நண்பர்களும் வந்துட்டு அவளுக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க அதுக்கெல்லாம் அவள் வந்துட்டு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு காலையிலேயே குளித்துட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் அவளுக்கு வந்துட்டு காலையில் இட்லி தோசை தான் பண்ணியிருந்தாங்க ஆனால் மதியம் வந்துட்டு ரொம்பவே விருந்து தடபுடலாக இருந்தது என்னென்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு மீன் கோழி அப்படின்னு சொல்லிவிட்டு செம்மையாக நாங்கள் கொண்டாடினோம் அவளுடைய பிறந்த நாளை தந்தூரி செஞ்சுருந்தோம் அதுக்கப்புறமேட்டுக்கு மீன் வறுவல் ஆட்டுக்கறியில் வந்துட்டு குழம்பு செஞ்சுருந்தாங்க அதுக்குப் பிறகு வந்துட்டு என்னென்னால் அதுக்கப்புறம் மதியம் முடிஞ்சிச்சு சாயங்காலம் வந்துட்டு என்ன அப்படின்னா சாயங்காலம் தான் வந்துட்டு கேக் கட்டிங்கெல்லாம் நடந்துச்சா அவளுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து கேக் கட்டிங் வந்து ஒரு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கேக்கு அதுக்குப் பிறகு வந்துட்டு ஒரு அண்ணா வந்துட்டு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க சாக்லேட் கேக்கை அந்த சாக்லேட் நம்ம கட் பண்ணிணோம் அப்புடின்னா அதுக்குள்ள நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருந்தது ஸோ இந்த பிறந்த நாளை வந்துட்டு நாங்கள் சூப்பராக கொண்டாடினோம் அதுக்கப்புறமேட்டுக்கு அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸெல்லாம் எடிட் பண்ணி அன்றைக்கி ஸ்டேட்டஸில் வச்சேன் இது தான் எங்கள் வீட்டில் நடந்த சூப்பரான பர்த்டே ஃபங்க்ஷன்